மே கமின் மேம் குட் மார்னிங் மேம் மேம் நான் வந்து பார்த்திங்கன்னா நியூ மார்க்கெட் ஸ்ட்ரீட் அரியலூரிலிருந்து வரேன் மேம் மேம் எங்கள் எங்கள் ஸ்ட்ரீட்லேல்லாம் பார்த்திங்கன்னா நைட் ஆகிச்சுனா லைட் எரிய மாட்டேங்கிறது மேம் அதனால் ரொம்ப கஷ்டமா இருக்குது மேம் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சினாலே அந்த சைடில் வண்டி ஒட்டுறவங்களாக இருக்கட்டும் பாட்டி தாத்தா இதில் கடைக்குப் போகணுனாலும் ரொம்ப கஷ்டமா இருக்குது மேம் ஆ அவங்கக்கிட்ட சொல்லி ஆறு மாதம் ஆகுது மேம் எந்த ஸ்டெப்பும் அவங்க எடுக்கலை ஓகே மேம் கொஞ்சம் சீக்கிரம் கொஞ்சம் ஆக்ஷன் எடுத்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் மேம் ஏன்னால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மேம்

ஓகே மேம் இந்த ப்ராப்ளம்னால் இப்போ ஒரு பாட்டி பார்த்திங்கனாக்கா கடைக்குப் போயிட்டுருக்கும் போது தடுக்கி விழுந்துவிட்டாங்க அப்புறம் ஹாஸ்ப்பிடலில் அட்மிட் ஆகிருக்காங்க மேம் ஓகே மேடம் ஓகே மேடம் கொஞ்சம் ஸ்ட்ரீட் லைட் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக கொஞ்சம் கொண்டு வந்திங்கன்னால் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு நல்லா இருக்கும் மேம் ஏன்னால் ஸ்டூடண்ட்ஸ்லாம் இருக்காங்க காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்லாம் சில பேர் சில பேர் வந்து ஈவினிங் ஷிஃப்ட் போய்விட்டு வரவங்களாம் சைக்கிளில் தான் வராங்க அந்த ரோட்டில் ஓகே மேடம் ஏன்னால் பாய்ஸ்னால் கூட ப்ராப்ளம் ஒகே பாய்ஸ்னால் கூட ப்ராப்ளம் இல்லை மேம் கேர்ள்ஸெலாம் இருக்காங்க நைட் நேரத்தில் அதுவும் இருட்டு ரோடில் வரணுன்னால் எல்லோருக்கும் பேரண்ட்ஸும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரி இருட்டில் பசங்க போய்விட்டு வராங்களே அப்படி சொல்லிவிட்டு கொஞ்சம் சீக்கிரம் ஆக்ஷன் எடுத்திங்கன்னால் கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும் மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம்